விவசாயிகள் செய்யக்கூடிய தொழில் விவசாயம் கண்டிப்பாக இருக்கு ஒவ்வொருவரும் கண்டிப்பாக விவசாயத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதுதான் நம்மை உணவு கொடுக்கும் மற்ற தொழில்கள் அனைத்தையும் நம் தெரிந்து கொள்ள வைத்திருக்க நம்மால் முடிந்ததை